ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஏழு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மூணு ஆறு ஆயிரத்து எட்டுநூற்றி ஒம்பது தொண்ணூற்று ஒம்பது ஆறு ஒன்று ரெண்டாயிரம் அஞ்சு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு